தமிழ்மொழி மட்டுமே கற்றுக்கறதுனால நிறைய சவால்கள் வந்து மக்கள் சந்திக்கிறதாக இருக்குது நம்ம இந்த தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா கேரளா கன்னடா இந்த மாதிரி போகிறப்ப தமிழை தவிர நமக்கு மற்ற லேங்குவேஜ் தெரியாது அவங்க பேசுறது நமக்கு புரியாது நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது இதுவே பெரிய சவால் தான் அதோடு இல்லாமல் ஒரு தமிழ் மீடியம் படிக்கிற ஒரு பிள்ள திடீர்னு ஒரு காலேஜ் போகிறப்ப எந்த காலேஜுமே தமிழில் கிடையாது இப்போ ஃபுல்லா இங்கிலீஷ் தான் அவங்க கொடுக்கற அந்த ஃபார்மை கூட ஃபில்அப் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய சவால் தான் அதனால தமிழ்மொழி வந்து நிறைய இடத்துல பேசும்போது பேசுறதுக்கு மட்டுந்தான் நமக்கு பயன்படுது அதும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் பயன்படுது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற காலேஜுல கூட நம்ம வந்து இங்கிலீஷில் தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது எல்லாமே மிகப்பெரிய சவால்கள் தான் அதோடு இல்லாமல் ஒரு நாட்டில் போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாட்டில் தமிழ்மொழி பேசுறவங்க அந்த ஊருக்குள்ள ஒருத்தரா தான் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாயலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பேசுகிற ஸ்லேங் வேற மாதிரி இருக்கும் அங்கே யாராவது ஒரு தமிழரை பார்ப்போம் அவங்கள்ட்ட மட்டுந்தான் நம்மளால பேச முடியும் அதனால் தமிழ்மொழி பேசுகிறது வந்து எல்லா இடத்துலையுமே சவாலா தான் இருக்குது நம்ம வேற மொழியும் சேர்த்து கத்துக்கிட்டால் இந்த சவால்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்படின் நினைக்கிறேன்